இங்கே வந்து ஃபுல்லாகவே குழாய்நீர் தான் குழாய்நீர் அப்படிங்குற பட்சத்தில் இங்கே வந்து இங்கே பக்கத்தில் காவிரி ஆறு தான் ஓடுது ஸோ அந்த காவேரி ஆறு தண்ணி தான் வந்து எங்களுக்கு கிடைக்குது காவேரி ஆறு தண்ணி அப்படிங்குற பட்சத்தில் எங்களுக்கு அது போதுமானதாக இருக்குது இங்கே வந்து எப்படினா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவதான் தண்ணி வரும் ஆனாலும் அந்த தண்ணி போதுமானதாக இருக்கும் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் தண்ணி வந்து குடிக்கிற அளவுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கும் என்ன டேங்கில் இருந்து வருது அவ்வளோ தூரத்தில் இருந்து வரதுனால் லைட்டாக தூசுகள் மட்டும் இருக்கும் லைட்டாக ரொம்ப கம்மியாக ஸோ அதை மட்டும் வடிகட்டிட்டு குடிச்சிலாம் ரொம்ப தூசி அப்படிங்குறது நாங்கள் பார்த்ததே கிடையாது தண்ணியில் ரொம்ப நல்ல தண்ணி ரொம்ப அழகாக சுத்தமான தண்ணியாகதான் வரும் இங்கே வந்து காவிரி ஆறு தான் எங்களோடய இதில் ஓடிட்டு இருக்கறதுனால் அந்த காவேரி ஆற்றோடு நீர் தான் குளிக்கிறதுக்கா இருந்தாலும் குடிக்கிறதுக்கா இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்துவோம் அதை தவிர்த்து நாங்கள் வந்து ஒரு சிலர் மட்டும் ரொம்ப குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்குறவுங்க வெளி ஊரில் இருந்து வரவங்க தான் இந்த சென்னை அந்தமாதிரி இருந்துட்டு வரவங்க மட்டுமே இதை கேன் வாட்டர்லாம் வந்து பயன்படுத்துவாங்க அதர்வைஸ் எல்லாருமே வந்து நாங்கள் சுத்தமான தண்ணியைத்தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா பயன்படுத்துவோம் எல்லாருமே காவிரி தண்ணியை தான் வந்து குடிப்போம் அதை வந்து அப்படி ரொம்ப தூசி இருக்கிற மாதிரி தோணிச்சு அப்படினா சூடுபடுத்தி குடிக்கிறது உண்டு மற்றபடி அந்த தண்ணியைத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம்